எண்டர்டெயின்மெண்ட்னு பார்த்திங்கன்னா ஷாப்பிங் மால் ரெஸ்ட்டாரெண்ட் கிளப்பு மதுபானக் கூடங்கள் எல்லாமே தான் எல்லாமே இது எல்லாமே இருக்கு தான் கேர்ள்ஸுக்கு மோஸ்ட்லி பிடிச்சது ஷாப்பிங் மி ஷாப்பிங் போறது ரெஸ்ட்டாரெண்ட்டில் போய்ட்டு சாப்பிட்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் பாய்ஸ் மோஸ்ட் ஆஃப் ஆல் டைம் எண்டர்டெயின்மெண்ட்டா என்ன நெனைக்கிறாங்கன்னா மதுபானம் பிளஸ் கிளப்புக்கு போறது இது வந்துட்டு ஒரு எண்டர்டெயின்மெண்ட்டா கருதுறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் எ ராங்குன்னு தான் நான் சொல்லணும் ஷாப்பிங் பண்றதும் ரெஸ்ட்டாரெண்ட் போறதும் அதுவும் வந்துட்டு நிறைய அதிகப்படியாக இருந்தால் நம்ம வந்து தொழில் ரீதியாகவும் பண ரீதியாகவும் ரொம்பவே பின்னடைவு ஏற்படையுங்கிறது உண்மை தான் தேவைக்கான பொருளை மட்டும் வாங்கிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம்னு நான் சொல்லுவேன் பிளஸ் மதுபானம் பிளஸ் கிளப்புக்கு போகிறது இது நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன் இட்ஸ் எ இட்ஸ் எ ராங் அப்படின்னு என்னோடய பர்ஸ்னல் ஒப்பீனியன்